நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து விவோ ஒய் தேர்டீன் மாடெலில் ஒரு மொபைல் வாங்கினேன் அது என்னன்னா அதில் வந்து ஒரே ஒரு ப்ளாக் கலர் மட்டும் தான் இருந்துச்சி நான் பர்புல் கலர் ஏய்ம் பண்ணிணேன் ஆனால் பர்புல் கலரில் வந்து மொபைல் இல்லைன்ட்டாங்க அது மட்டுமில்லாமல் அந்த ஒய் தேர்டீன் மாடெலில் வந்து விவோ வந்து தேர்ட்டி டூ தெளசண்ட்னாமா ஆனால் அதுக்கு அவ்வளோ ப்ரைஸ்லாம் தேவையில்ல ஃபிஃப்டி தெளசண்ட் தான் அது ஒரு நெகட்டிவ்வாக வந்து எனக்கு இருந்துச்சி அது மட்டுமில்லாம ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது அதில் அதனால் மொபைல்ஸ் வந்து அதிகமாக ஹேங் ஆகுது நிறையா ஹேப் வெச்சிருந்தேனா நிறையா ஸ்டோரேஜ் இருந்துச்சினா வந்து அது ஹேங் ஆகிட்டே இருக்குது அதை நான் வாங்கி டூ மந்த் தான் ஆகுது நான் ஒரு தடவ தான் கீழே போட்டிருப்பேன் ஆனாலும் அந்த டெம்ப்பர் வந்து உடஞ்சதுமில்லாம உள்ளே அந்த மெய்ன் க்ளாஸும் உடஞ்சிப் போச்சு இதனோடய சார்ஜர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதை வந்து நான் எங்கே போனாலும் நான் வந்து அதை கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் இதுக்கு வந்து எட் செட் கூட வந்து அவங்க வந்து கொடுக்கவே இல்லை அதான் அது வந்து ரொம்ப நெகட்டிவ் அப்டின்னு சொல்கிறாங்க இதோடய ஸ் அதனால் ஃபோன் வந்து அதிகமாக ஹேங் ஆகுது